நிதிலேஷ் டீச்சருங்களா இப்போ நாங்கள்லாம் ஊருக்கு ஒரு விசேஷத்துக்காக போகிறோம் ஒரு ரெண்டு நாள் லீவு வேணும் தரீங்களா நாளைலேருந்து மூணு நாளைக்கு ஆமாம் என்னோடு கூட பிறந்த அண்ணன் பையனுக்கு கல்யாணம் முக்கியமாக நாங்கள் ஊருக்கு போயே ஆகணும் அதுவும் பக்கத்துலேருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப லாங்கு இருக்குது அதனால் போகணும் அதனால்தான் கொஞ்சம் லீவ் தரீங்களா

ஆமாங்க ரெண்டே நாள் மட்டும் கொடுங்க வந்து வந்த கடைசில எக்ஸாம் எழுதிக்க முடியாதுங்களா இல்லை நாங்கள் ஊருக்கு போகிறதுனால விட்டுவிட்டு போனாலும் பக்கத்தில் யாரும் இல்லை பார்த்துக்கறதுக்கு அவனும் எங்களை விட்டுவிட்டு இருக்க மாட்டான்

சரி பிரின்ஸ்பல்கிட்ட கேட்டுவிட்டு சொல்லுங்கள் இல்லைனா நாங்கள் வேணால் நேரில் வந்து பேசுறோம் ஆ ஆ ம் சரிங்க சரி நாங்கள் வேணால் காலையில் வந்து கேட்டு பார்க்குறோம் ஆ சரிங்க ஏன் அடிக்கடி லீவு ஏன் ரொம்ப படிக்கமாட்டேங்குறாங்களா ஆ இல்லை டியூசனுக்கும் நாங்கள் அனுபிச்சுக்கிட்டுத்தான் இருக்கிறோம் அதனால தான் கேட்குறேன் ஆ ஆ

அப்படிங்களா ஆ சரிங்க மேடம் ஆ நல்லாதாங்க படிக்கிறான் ஆனால் ஃபோனு கொஞ்சம் நிறையா பார்த்துட்டு அதனால தான் படிக்கிறதில்லைங்க ஆ சரிங்க

ஆ இல்லை லீவுலாம் போட சொன்னால் கூட டிசி கொடுத்துருவாங்க நான் போடமாட்டேன்னு தான் சொல்கிறான் நாங்கள் ஊருக்கு கண்டிப்பாக போயாகனுமில்ல அதுக்காகத்தான் நாங்கள் கேட்குறோம் இல்லைனா கூட கேட்டு இருக்க மாட்டோம் சரிங்க நாங்கள் காலையில் வேணால் பிரின்ஸ்பால்கிட்ட வந்து கேட்குறோம் நீங்களும் கேட்டு சொல்லுங்கள்

ஆ ஓகே மேம் ரொம்ப நன்றிங்க மேம்